பிறந்த குழந்தைக்கி ஃபர்ஸ்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருந்து அழைச்சிட்டு வந்து குழந்தைய அவங்க அப்பா அம்மாகிட்ட கொடுத்து அதப் பார்ப்பாங்க அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு மூணு நாள் நாளு நாள் நல்லா குழுப் நல்லா நியூட்ரிஸாக கொடுப்பாங்க தாய்ப்பால் மட்டுந்தான் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட்டில் வேற எதுவும் குழந்த சாப்புடாது ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு மாசம் ஃபுல்லாக ரெண்டு மாசம் சா தாய்ப்பால் கொடுக்குணும் அடுத்து அந்த மாதிரி ஹார்லிக்ஸ் நிறையா நியூட்ரிஸியன் அயிட்டோலாம் நிறையா கொடுக்குணும் கொடுத்துட்டு அதில் அது குளிப்பாட்ற பக்குவம் வேறையா குளிப்பாட்டுவாங்க இப்படி மடியில் படுக்க வச்சி அது அழுவாத மாதிரி குளிப்பாட்டி அது அழகுபடுத்தி டெய்லியும் சாயங்காலம் ஆனால் குளிப்பாட்டி அழகுபடுத்தி அழைச்சிட்டு வந்தும் ஒரு சாமி ஒன்று கும்புடுவாங்க சா குழந்தைக்கி எதுவும் வரக்கூடாது நோய் நொடி எதுவும் வரக்கூடாது தீய சக்தி எதுவும் வரக்கூடாது இப்போ தான் பிறந்த குழந்த அதுக்கு நோய் வரக்கூடாது அது வரக்கூடாதுன்டு சாமி கும்புடுவாங்க ஃபேமிலியாக எல்லோருமே சாமி கும்பிடுட்டு குழந்தைய டெய்லியும் குளிப்பாட்டுவாங்க டெய்லியும் குழந்த அழுகும் போகும் வரும் அப்படி இப்படி நடக்கும் ஒரு ஒரு வருஷத்துல நடக்கும் போகும் வரும் ஒரு ஏழு மாசத்தில் குழந்தைக்கி முடி இறக்குவாங்க புது முடி மொட்டை அடிப்பாங்க மொட்டை அடிக்கும் போது கோவிலுக்கு அழைச்சிட்டுப் போயிட்டு கெடா வெட்டி மொட்டை அடிச்சி சாப்பாடு போட்டு எல்லாத்துக்கும் குழந்தைக்கி மோ ஃபர்ஸ்ட் டைம் மொட்டை அடிக்கிறனால காது குத்துவாங்க ஃபர்ஸ்ட்டு வருஷத்துல மொட்டை அடித்து காது குத்துவாங்க காது குத்திட்டு இது பண்ணுவாங்க எல்லாம் எல்லாத்துக்கும் சொந்தக் காரங்களுக்குலான் சொல்லி அனுப்பிட்டு காது குத்துவாங்க காது குத்திட்டு ஒரு குழந்த அழகாக நடந்த முட்டி போட்டு நடக்கும் வரும் அதெலாம் பார்க்கவே அழகாக இருக்கும் அப்படி க்யூட்டாக இருக்கும் அழுகும் அப்பா அம்மாகிட்ட போ அப்பா அம்மா இல்லைனா அழுகும் என்னென்ன நிறையா பார்த்துக்கோங்க நிறையா சொந்தக்காரங்க அழைச்சிட்டு போவாங்க ஒரு வருஷத்துல நிறையா வாங்கித்தருவாங்க குழந்தைய நல்லா அப்படி பார்த்துப்பாங்க குழந்தைய ஒரு வருஷத்துல நல்லா அப்படி பார்த்தா தான் குழந்த நல்லா வரும் பின்னாடி அப்பறம் ஃபர்ஸ்டு வருஷத்துல ஃபர்ஸ்ட்டு வருஷோம் படேக்கு எல்லாத்தையும் கூப்புடுவாங்க கேக் செலிபிரேஷன் பண்ணுவாங்க செலபிரேஷன் நிறையாப் பண்ணுவாங்க கேக்கு வெட்டுவாங்க கேக்கு வெட்டிட்டு சொந்தக்காரங்வங்களுக்கலாம் சாப்பாடு போடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க வைப் பண்ணுவாங்க நிறையாது பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு வருஷத்துல இதெல்லாம் நடக்கும் நிறையா நடக்கும் குழந்தைக்கி அப்படியே குழந்த அப்படே அப்படி பார்த்துக்குணும் குழந்தைய இல்லை எதா ஒன்று ஆய்ச்சுனா எதாக ஒன்று முழுகிடும் இல்லை எப்படியும் ஒன்று ஆகிடும் கீழே கீழே விழுந்துடும் அதைப் பக்குவமா பார்த்துல கூடயே இருந்து ஒரு வருடம் ஃபுல்லாக பார்க்குணும் நடக்கிற வரைக்கும் அது முட்டி போட்டு தான் நடக்கும் ஒரு வருடம் ஃபுல்லாவே முட்டி போட்டு நடக்கும் அப்புறோம் எழுந்திரிக்கும் அப்புறோம் நடக்கும் வரும் இதெல்லாம் ஒரு வருஷத்துல இவ்வளோ இதுவும் அந்த குழந்த பண்ணும் அதுக்கு அப்பறோந்தான் கொஞ்சம் பெரியாதாவும் பெரியாவ அப்பறம் நடக்கும் நல்லா நடக்கும் பேசும் பாடும் ஒரு வருஷத்துல அஞ்சாறு மாசத்தில் பேசும் பாட்டுப் பாடும் நல்லா க்யூட் ரியாக்ஷன்லாம் பண்ணும் அழகாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கவே குழந்தனாவே நிறையாப் பேற்றுக்குப் பிடிக்கும் அது பெண் குழந்த ஆண் குழந்தனா எல்லாத்துக்கும் பிடிக்கும் பெண் குழந்தனா நிறையாப் பேற்றுக்கு பிடிக்குமே பெண் குழந்த அழகாக க்யூட்னா க்யூட்டாக இருக்கும் ட்ரஸ் போட்டுக்கிட்டு ஜிங்குஜிங்னு ஆடிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அதுமட்டும் இருக்கும் அப்படின்டு குழந்த பிறந்த குழந்தைக்கி இதுதான் ஒரு வருஷத்துல இதான் இதெலாம் பண்ணுவாங்க நிறையாப் பண்ணுவாங்க நிறையா வாங்கிக்கொடுப்பாங்க உடம்பு நல்லா ஏற்றுறதுக்கு என்னென்ன தேவையோ சத்துள்ள பொருளாக வாங்கிக்கொடுப்பாங்க மேக்ஸிமோ கோ தாய்ப்பால் கொடுக்கோணும் ஃபர்ஸ்ட்டு ஒரு வருஷோம் ஃபுல்லாக தாய்ப்பால் கொடுப்பாங்க தாய்ப்பால் கொடுத்தா தான் குழந்த நல்லாவே நல்லா சக்தியாக சக்தியாக இருக்கும் குழந்த இல்லையினால் குழந்த வந்து இப்போ அஞ்சு ஆறு மாசத்தில் இப்போ பால மறக்கடிக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஏன்னா தாய்ப்பால் தான் உடம்ப என்ன தான் நிறையா இது கொடுத்தாலும் தாய்ப்பால் மாதிரி வராது எதுவும் தாய்ப்பால் ஃபர்ஸ்ட்டு நிறையா தாய்ப்பாலு ஒரு வருஷோம் ரெண்டு வருடம் கொடுக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் குழந்த இல்லைனா இதெல்லாம் ஒரு வருடம் பண்ணுவாங்க